எனக்கு தெரிந்த சிறு வணிகம் வந்து பந்தல்தான் எல்லாரும் நினப்பா பந்தல் வந்து ரொம்ப சின்னது அப்படிலாம் இல்லை இப்போல்லாம் பந்தல்ல நிறையா வந்து சேர்த்துக்கிட்டே போகிறாங்க பந்தல் போடுறவங்களாம் இப்போ நிறையா இது வந்து நிறையா புதுசு புதுசாக சேர்க்க ஆரமிச்சிட்டாங்கள் ரொம்ப நிறையா ஆயிருச்சு முக்கியமாக இந்த மூங்கில் செலக்ட் பண்ணுறதே கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்குதான் தெரியும் மூங்கில் வந்து எப்படி எடுக்கணும் எங்கே வாங்கணும் மூங்கில் எந்தமாதிரி இருந்தால் அது ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு வரும் அப்பட்லாம் அவங்களுக்குதான் தெரியும் கிடுகு பந்தல் போடுறப்ப அந்த கிடுகுன்னு வாங்குவாங்கள் அதுவும் பாலன்னு சொல்லி ஒன்று வாங்குவாங்க அது ரெண்டுமே போய் சேர்ந்து வந்து அந்த தென்னந்தோப்பு அதிகமாக இருக்கிற இடத்துலதான் போய் நேராக வாங்குவாங்க விலை கம்மியாக இருக்கும் அப்படின் சொல்லிட்டு அப்போ அந்த பாலையெலாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப சுவாரசியமாக இருக்கும் பரவாயில்லையே அப்படின்னு அதை ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணியில ஊற வைப்பாங்கள் அதை அதை ஊற வச்சு அப்புறமா ஒரு ஊசி எடுத்து கிழிச்சி சின்ன சின்னதாக கிழிச்சி அதை அப்படே ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இருக்கும் அப்படி கொடுப்பாங்க கிடுகெல்லாம் வந்து பச்சைக் கிடுகு அப்புடில்லாம் இருக்குது அதெலாம் அவங்க மேலே ஒரு ஆள் உட்காந்து பின்னிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கே ரொம்ப ஒருமாதிரி ஆச்சரியமாக இருக்கும் எப்படி டக்கு டக்குன்னு பின்னுறாங்க அப்படின் சொல்லி தோணும் பச்சக் கிடுகுன்னால் அதுக்கு தனியாக ஒரு காசு வாங்குவாங்கள் இப்போ காஞ்ச கிடுகுன்னால் அதுக்கு தனியாக ஒரு காசு வாங்குவாங்க இப்போ வந்து அதுமாதிரி பந்தல்ல வந்து நிறையா புதுசாக சேர்க்க ஆரம்மிச்சிட்டாங்க முக்கியமாக இந்த பழத்த வச்சு வர அலங்கார பந்தல்லாமே வந்து இப்போ ரொம்பவே வந்து காசாயிருச்சு இப்போ அலங்கார பந்தலுக்கெலாம் வந்து நிறைய பழம் வச்சு பண்ணுற பண்ணுவாங்கள் அதெலாம் வந்து எங்கன்னா கொடைக்கானல் போல போற வழியில் சிறு மலைன்னு ஒன்று இருக்குது அங்கதான் இந்த ப இந்த மாதிரியெல்லாம் நல்லா பண்ணுவாங்கள் அங்கே வந்து பழம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களே அங்கே அந்த பழம் அண்ணாசி பழம் பாக்கு குருத்துன்னு சொல்லுவாங்க அது இந்தமாதிரி அங்கே கிடைக்கிற எல்லாத்தையுமே வச்சு அவங்களே கோர்த்து சேர்த்து கட்டி ஒருமாதிரி அழகா அதை வந்து கொடுப்பாங்க அதை போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து பந்தல் போடும்போது பந்தல் அந்த கம்பெலாம் வச்சு திரும்ப இவங்க கொடுத்தத வந்து கட்டுவாங்கள் அதை பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா நல்லா இருக்கும் அதுமாதிரி துணி பந்தலிருக்கும் அதெலாம் பெங்களூர் சைடு போய் வாங்குவாங்கள் ஏன்னா துணியெல்லாம் கொஞ்சம் காசு கூட அப்படின்னா அவங்க அங்கே பெங்களூர் சைட்ல இருந்து போய் எடுத்துட்டு வருவாங்கள்